எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு ஏக்கரு இடம் இருந்துச்சு அந்த ஏக்கரு அந்த இதில் வந்து நாங்கள் வந்து நெல் பயிர் பூ எல்லாம் வச்சுருந்தோம் நெல் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு நாங்கள் வந்து அதில் பைசா வாங்கிவிடுவோம் பைசா வாங்கிவிட்டு அதில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா யாருக்கும் எங்கள் வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா அந்த பைசாவை வச்சுட்டு நாங்கள் செலவுப் பண்ணிக்கிடுவோம் இல்லைன்னா அந்த பூ பூ இருக்குன்னால் பூவை விற்றுட்டு அந்த பைசாவை ஒரு பைசா இல்லைன்னா அந்த பைசா எடுத்து நாங்கள் ஏதாவது வே செலவு பண்ணிக்கிடுவோம் அதுக்கு அப்புறமா இந்த பயிரெல்லாம் விற்றுட்டு இந்த பைசா வாங்கி அப்புறம் எனக்கு ட்ரெஸ்யில்லை ட்ரெஸ்யில்னால் ட்ரெஸ் வாங்கிவிடுவோம் இல்லைன்னா வேறு எதாவது இந்த சோப்பு இல்லைன்னா எண்ணெய் இதேமாரி வ இது வாங்கணுன்னால் வாங்கிவிடுவோம் அப்புறம் கரண்டு பில்லு அதுக்கப்புறம் மோட்ரு இதுக்கெல்லாம் தண்ணி பில்லு இதெல்லாம் கட்டணுன்னால் நாங்கள் அந்த பைசாவை வச்சு நாங்கள் செலவு பண்ணிக்கிடுவோம் அதுக்கு அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரியில் ஊசி போடணுன்னா அந்த பைசா எடுத்துகிட்டு போய்க்கிடுவோம் அதுக்கு அப்புறமா ட்ரெஸ் இல்லைன்னா ட்ரெஸ் வாங்கிவிடுவோம் அதுக்கு அப்புறமா வீட்டு வாடகை கொடுக்கணுன்னா அந்த பைசா வச்சு கொடுத்துக்கிடுவோம் இது எங்கள் தோட்டத்தில் எல்லாம் பயிரெல்லாம் எங்களுக்கு வந்து லாபம் அதிலேருந்து எங்களுக்கு லாபம் கிடைக்கி அதுக்கு அப்புறமா பூவெல்லாம் நாங்கள் வக் விற்கிறதுக்குன்னா அவங்க கொடுத்துருவோம் இல்லைன்னா நாங்கள் தலையில் வச்சுக்கிடுவோம் வேறு ஆளுக்கு விற்கன்னா விற்றுட்டு அந்த பைசா வாங்கிவிடுவோம் ஏன்னால் டெய்லியும் நான் ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலுக்கு போனால் டெய்லியும் நான் வச்சுக்கிட்டு போயிடுவேன் இல்லைன்னா ஸ்கூல் பீஸ் கட்டணுன்னால் அந்த பைசாவை வச்சு நான் கட்டிக்கிடுவேன் அது எதாவது சாமி கும் சாமிக்கு அந்த பூ கேட்டாங்கனால் அந்த பூவை வந்து நாங்கள் அங்கே கொடுத்துக்குடுவோம் அதுக்கப்புறம் பைசா இது அதில் மீதி இருந்துச்சுன்னா அதில் உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் சாமிக்கு உண்டியலில் போட்டுக்கிடுவோம் அதுக்குப்புறமா வேறு சாமிக்கு வேறு ஏதாவது செலவு பண்ணணுன்னால் அதில் மால இதேமாரி நாங்கள் வாங்கிக்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த சா அரிசியை விக் விற்பறதுனா நாங்கள் ஊ அந்த மக்களுக்கு வந்து சாப்பாடு அரிசியை வச்சு அரிசி கொடுத்துனாலும் கொடுத்துடுவோம் இல்லைன்னா சாப்பாடு பொங்கி கோவிலில் வச்சு சாப்பாடு யாருக்காட்டு பொங்கி போட்டுடுவோம் எ அந்த அரிசியை யாருக்காட்டு இதை யூஸ் யாருக்காட்டு கொடுத்துருவோம் அப்புறம் பயிர் வந்து பயி எங்கள் பயிரை வந்து யாருக்காட்டு விற்றுட்டேன்னா நல்லா நான் அந்த பயிரை வந்து கொடுத்துட்டு லாபம் பார்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் சா அதுக்கப்புறம் வீடுக்கட்டுகிறதுக்காக வீடு கதவு சுவர் அது வீடு இப்போ வொயிட் வாஷ் பண்ணுறத்துக்கு அந்த பைசா எடுத்து செலவு பண்ணிக்கிடுவோம் அதுக்கு அப்புறமா அதுக்கு அப்புறம் அந்த தோட்டத்தில் உள்ள இதெல்லாம் சில நேரத்துக்கு அது இருக்கும் சில நேரத்துக்கு ஆடெயெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும் அதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணும் அதுக்கு அப்புறமா இது அந்த தோட்டத்தில் உள்ள பூவெல்லாம் சில நேரத்துக்கு உதிர்ந்துரும் சில நேரத்துக்கு இருக்கும் ஒரு ஒரு சில நேரத்தில் தண்ணி வேறு வெயில் காலத்தில் இருக்காது இப்போ இங்கே ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி வந்து ஒ யூஸ்ஸாகுது இப்போ நாங்கள் ஆறு இருக்கிறப்பயே இப்போ வந்து தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி உடனே வந்துடுது தண்ணி அந்த நேரத்துக்கு ஒரு விடாமல் வந்துடுது இல்லைன்னா ப வேறு ஊருலேன்னா இப்போ தண்ணி அவங்க ஊரில் இருக்காது சில நேரத்துக்கு அவங்களாம் பயிரெல்லாம் வம்பாக போயிடும் நெல்லெல்லாம் வம்பாக போயிடும் இப்போ நெல் வளர்க்கணுனா மழைக் காலத்தில் சரிஞ்சுரும் நெல்லெல்லாம் அறுக்க முடியாது வம்பாக போயிடும் அதுக்கு அப்புறமா எங்கே பூ பூவுன்னால் பூவெல்லாம் எல்லாம் மழை லைட்டாக லைட்டாக தூரல் வந்து இதில் இருக்குன்னால் அதில் வந்து உதிர்ந்து வம்பாக போயிடும் இல்லைன்னா இப்போ நம்ம நெல் வளர்த்தோன்னா அதில் வந்து எலி இதேமாதிரி போ இது வந்து அது வந்து கடிச்சுரும் கடிச்சுட்னா அது வா அது வந்து ஒரு மாதிரி வம்பாக போய்விடும் அதுக்கு வந்து நிறையா அதுக்கு வச்சு அதுக்கு மருந்தெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் செலவாகும்